போக்குவரத்து துறையில் வந்து ஏற்கனவே சொன்னமாதிரி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வளர்ச்சியை விட இப்போ கடைசி ஒரு இருபது வருஷங்களில் ஏற்பட்ட வளர்ச்சி வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான வளர்ச்சியாக தான் இருக்கு ஏன்னா முன்னையெல்லாம் வந்து நம்ம அதிகபட்சம் போகிறது பொது போக்குவரத்தில் போவோம் இல்லைனா நடந்து போவோம் இப்போ வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ரெண்டு மூணு வண்டியாவது வச்சுருக்காங்க எல்லோருமே அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தமாதிரி சின்ன வண்டிலேருந்து பெரிய வண்டி வரைக்கும் எல்லோருமே வச்சுருக்காங்க ஸோ மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொது போக்குவரத்து வந்து ட்ரெயின்ஸு ட்ரெயின் வே பயன்படுத்துறாங்க பஸ் பயன்படுத்துகிறாங்க ஸோ ட்ரெயினில் வந்து மக்கள் சந்திக்கக்கூடிய பிராப்ளம் என்னென்னா ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து அதிகபட்சம் அதிகபட்சம் வந்து ரிசெர்வ்டு கோச்சு இல்லை ஆனால் இப்போ வந்து ரிசெர்வ் கோச்சுக்கு தனியாக ஒரு ஆப் டெவெலப் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் ரிசெர்வ் பண்ணி போகிறாங்க அப்படி ரிசெர்வ் பண்ணி போகிறது மக்கள் முன்கூட்டியே யூகித்து ரிசெர்வ் பண்ணிடுறவங்க பிரச்சனை இல்லை அப்படி ரிசெர்வ் பண்ண முடியாதவங்க அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து கடைசி நேரம் வரைக்கும் அவங்களோட ரிசெர்வேஷன் கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலே இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து செகண்டரி ஆப்ஷன்னு எதாவது கவுர்ன்மெண்ட் எடுத்தால் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படி ரிசெர்வ் பண்ணி போகிறது ரிசெர்வ் பண்ணி போறவங்க வந்து சப்போஸ் அவங்க அந்த டேட்டில் அவங்களுக்கு டக்குன்னு எதாவது ப்ராப்ளம் வருது அந்த டேட்டில் அவங்களால ஜர்னி மேக் பண்ண முடியல அப்படின்னா அவங்களோட அமவுண்ட் ரீஃபண்ட் ஆகிறது வந்து பாதி அமவுண்ட்தான் ரீஃபண்ட் ஆகுது அவங்களோட காசு கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் ஆகுது ஸோ அதுக்கும் வந்து ஒரு நெசசரி ஆக்ஷன் எடுக்கணும் அதுக்கப்றம் இந்த கவுர்ன்மெண்ட் பஸ் கவுர்ன்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து உமன்ஸுக்கு ஃபிரீ பஸ் விட்டதுனால ஒரு பஸ்ஸில் நிறைய கொஞ்சம் டம்ப் பண்ணி போகிற மாதிரி அடைச்சு போகிற மாதிரி இருக்கு அதுவும் இல்லாமல் பிரைவேட் பஸ்ஸஸ் இதனால நிறைய பஸ் கம்பெனிஸ் நிறையா பாதிக்கப்படுது ஏன்னா உமன்ஸுக்கு ஃபிரீ பஸ் விட்டதுனால அதிகமாக யாரும் பிரைவேட் பஸ்ஸஸ் யூஸ் பண்றதில்ல நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ்னுதான் சொல்லணும் அது இல்லாமல் நம்மளோட இண்டியூஜுவல் வெஹிகிள்ஸ் அவங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு நாலஞ்சு வண்டியாவது இருக்கு அது மூலியமாக நம்ம என்விரான்மென்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம்னு பாத்தோமுனா அதுலேருந்து எக்ஸ்போஸ் ஆகிற கார்பன் வந்து கண்டிப்பாக நம்மளோட காற்றை வந்து மாசுபடுத்துது ஏன்னா ஒவ்வொருத்தரும் நாலஞ்சு வண்டி சும்மா எடுத்துகிட்டுப் போகிறோம் பக்கத்தில் எங்கியோ போகணுன்னா கூட நம்ம இப்போல்லாம் நடந்து போகிறது இல்லை வண்டி எடுத்துகிட்டுதான் போகிறோம் அது ஒரு சில வண்டிகள் இந்த டீசல் வண்டிகள்லாம் வெளிப்படுத்துகிற புகையில் நிறைய கார்பன் இருக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு இது இல்லாமல் ஒரு ஹை கிளாஸ் பீப்பிள் அவங்கள்லாம் வந்து ஃபிளைட் ஏர்வேய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த ஏர்வேஸோட காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கு அதெல்லாம் வந்து மிடில் மிடில் பீப்பிள்ஸ் புவர் பீப்பிள்ஸ்லாம் நெனைச்சுக்கூட பார்க்கமுடியாத அளவுக்கு ஒரு ஏர்வேஸோட டிக்கெட்டோட வெலை இருக்கு அதுவும் இல்லாமல் அதில் போகிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அதிகமாக இருக்கு பாஸ்போர்ட் வீசா வீசா வேலை கிடைச்சாலுமே வீசா கிடைக்காம நிறைய பேர் நம்ம நாட்லேயே தங்கினவங்களோட கதையெல்லாம் கூட இருக்கு ஸோ அதுக்கான ஆக்ஷனும் கண்டிப்பாக எடுக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த டெவலப்மென்ட்டை நம்ம அட்வான்ட்டேஜாகவும் பார்க்கலாம் ஏன்னா முன்னே இந்த சைக்கிள் ரிக்ஷா அதெல்லாம் இருந்தப்போ மக்கள் நிறைய புவர் பீப்பிள்ஸ் நிறைய பாதிக்கப்பட்டாங்க அதெல்லாம் ஒழிச்சுட்டு இப்போது ஆட்டோ ரிக்ஷாஸ் கொண்டு வந்தது அதுவும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் வந்து ராபிடோ கால்டாக்ஸி அதெல்லாம் கொண்டு வந்ததனால ஆட்டோ ஓட்டுநர்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது நிறைய மக்கள் ராபிடோவில் காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை புக் பண்ணி போய்ட்றாங்க அதனால மக்களுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு ஏன்னா போவேண்டிய இடத்துக்கு ஆட்டோ பைக்குனா கொஞ்சம் கூட்டம் நெரிசலில் தப்பித்து போகிறது வந்து பைக்கில் கொஞ்சம் சுலபமாக போயிடலாம் ஸோ எல்லாத்துறையிலுமே வளர்ச்சிகள்னு ஒன்று இருந்தால் அதில் நெகட்டிவும் இருக்கு அதுக்கான அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நடந்தோமுனா எல்லோரோட வாழ்வாதாரமும் மேம்படும்